ஹலோ சொல்லுங்க ஆ வணக்கம் ஆ சொல்லுங்க ஆமாம் ஆமாங்க மேடம் ட்ராவல் ஏஜென்ட் தான் வெச்சுருக்கேன் ஊட்டிக்கங்களா ஆ பண்ணிக்கலாங்க நமக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக யா உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க பாலக்கோட்லருந்தே கிளம்பணுங்களா சரி சரி ஓகே நீங்கள் எத்தனை பேர் போகிற மாதிரி இருக்கும் டூரிஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் சவன் சீட்டர்ங்களா ஓகே ஓகே ஆ ஆ சரிங்க எவ்வளோ நேரத்துக்கு கிளம்புற மாதிரிருக்கும் மார்னிங் டைம்லேயா இல்லை ஈவ்னிங் டைமுங்களா ஓகே ஓகே அதாவது விடிய இயர்லி மார்னிங் அங்கிருந்து நீங்கள் பார்க்கற மாதிரிருக்கும் இல்லையா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ம் ம் ஓகே ஓகே நமக்கு ரெண்டு ரூட் இருக்குதுங்கபா நம்ம பாலகோட்லருந்து போனாவே ரெண்டு ரூட்டிருக்கு ஒன்று மேட்டூர் வழியா போய் போகலாம் அது நைட் டைம் போகிறதுனால நமக்கு அது யூஸ் கிடையாது அதனால் நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணாமல் கொஞ்சம் டேரெக்டாக வந்து கோயமுத்தூர் போய்விட்டு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி குன்னூர் ஊட்டி அப்படி போயிடலாம் ஆ நம்ம இயர்லியராக ஏதோ ஒரு விடிய காலம்பர போகிற மாதிரி இருந்ததுனால் குன்னூரில் பார்த்துட்டு குன் குன்னூர்லருந்து பார்த்தீங்கனா அந்த சிம்ஸ் பார்க்கு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்குது ஆமாம் கோத்தகிரி ஒரு வழி இருக்குது அதில் நம்ம இப்படி குன்னூர் பார்த்துட்டு கூட இந்த சைடு கோத்தகிரி வந்துட்டு கூட போகலாம் ஏன்னால் இந்த சைடு போனோம்னாக்கால் நமக்கு ட்ராஃபிக் அதிகமாகும் நம்ம கோத்தகிரி வழி போனோம்னால் இல்லை இல்லை இல்லை கோத்தகிரி வழி இந்த ரோடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ராஃபிக் கம்மியாக இருக்கும் அந்த சைட் ரோடு போ ரோடு ஒர்க் போய்கிட்ருக்கு அதனால் இந்த சைட் கோத்தகிரி வழி போனோம்னால் கொஞ்சம் நமக்கு பெட்ராக இருக்கும் டேரெக்டாக வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகிற மாதிரிருக்கும் எண்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனா இந்த வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பார்க்கலாம் பார்க்கலானாக்கா அங்கேயே ஒரு நாலஞ்சு நாள் டைம் இருக்குது நீங்கள் எத்தனை நாள் டூர் வரேன் ரெண்டு நாள் வரீங்களா இல்லை ஆ ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சின இல்லை டேரெக்டாக போய்விட்டு வரலாம் இன்றைக்கி இயர்லி கிளம்புனா ஒரு நாள் சுற்றிட்டு அடுத்த நாள் ஓ நைட்டு ஸ்டே பண்ண போகிறீங்க அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு அன்றைக்கி ஈவ்னிங் கிளம்புற மாதிரி இருக்கும் கரெக்டாக

ப்ரோ ரெண்ட்டல் வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு கிலோமீடரு வாடகைனா ஒரு வாடகை இருக்குது கிலோமீட்ரு வாடகைனால் நமக்கு பத்து ருபா அந்த கணக்கு வரும் நா நாள் வாடகைனா நமக்கு நீங்கள் டேரெக்டாக போய்விட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு பன்னெண்டு ருபா வருங்க வாடகை மட்டும் டீசல் வாடகையும் சேர்த்து டீசல் வாடகை என்னது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கனா டர ட்ரைவருக்கு படி இருக்குது ட்ரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் வாடகை மாதிரிங்க அவருக்கு படி வந்து ஒரு ஆயிரம் ருபா கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு உங்களது தான் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரிங்களா ஆ அப்படிதான் சொல்லுங்க ஆ ஓகே தேங்க் யூ